இப்போது ஒரு நீங்கள் லாங்க் டிஸ்டன்ஸில் ரைட் பண்ணப் போகிறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீப்ளான் ஒன்று போடுங்கள் போட்டுவிட்டு அங்கே எங்கெங்கே எந்த டைமிங்குக்கு போக போகிறோம் அந்த டைமிங்கை வந்து கடைப்புடிக்கிறது வந்து நீங்கள் தான் பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும் அதுமாதிரி அங்கங்கே ரூமும் புக் பண்ணிடணும் அப்புறம் வந்து நம்ம மெயினாக இப்போ லாங்க் ரைடுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது சேஃப்ட்டி கியர்ஸ் சேஃப்ட்டி கியர்ஸ் தான் நம்ம ரைடுக்கு ரொம்ப மஸ்ட்டு எது முக்கியதா இருந்தாலும் நம்ம சேஃப்ட்டி மஸ்ட்டு ஹெல்மெட்டு சேஃப்ட்டி கியர்ஸ் பூஸ்ட் பூட்ஸு இதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப சேஃப்ட்டியாக ரைட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும் பைக்கை வந்து கண்டிப்பாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு லாங்க் ரைடே எடுக்கணும் அது அது வந்து ரொம்ப மஸ்ட்டான ஒரு வேலையாக இருக்கும் அதுக்கப்புறம் பஞ்சர் கிட்ஸு ஆயிலு இந்த மாதிரி விஷயங்கள வந்து நீங்களே மாற்றுறதுக்கும் பார்க்கறதுக்கும் தெரிஞ்சி வச்சுக்கறது நல்லது அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு நம்ம போயிட்டு எல்லா இடத்துலையும் ரூம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஒரு டெண்ட்டு அந்த மாதிரி பெட்ரோல் பைக்ஸ்லலாம் தங்கிக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள வந்து நீங்கள் ஒரு ரைடு ரைடு பட்ஜெட் ரைடாக பண்ணலாம் லாங்க் ரைட்ஸ் போகயில நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னால் தெர்மல் லேயர்ஸ் அண்டு ரெயின் லேயர்ஸ் தெர்மல் லேர்ஸ் வெயிலுக்கும் ரெயின் லேயர்ஸ் வந்து ஒரு நம்ம மழை பேய்ஞ்ச டையத்துக்கும் போட்டுக்கலாம் அதோடு நம்மளோடய சேஃப்ட்டி கியர்ஸில் வந்து ஜூஸ் அடாப்ட்டர் அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கணும் ஏன்னால் நம்ம பாடி வந்து நம்ம சேஃப்டி கியர்ஸ் போடயில ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும் அதை டீஹைட்ரேட் ஆக விடாம நம்ம பாடியை பார்த்துக்கறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்